எங்கள் மாநிலத்தின் கலாச்சாரம் விவ விவசாயம் அதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவன் ம் விவசாயத்தை பற்றி பயிர் நடு தமிழ் மக்கள் விவசாயத்தை பற்றி பயிர் நடுவாங்க கூலி வேலை போவாங்க கட்டிட தொழிலாளி உழைப்பாங்க அவர்கள் அவங்க வந்து கலாச்சார சி சி ஏற்பாடு உழ உழைத்து அந்த வருமானத்தை வச்சி தான் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு அன்ன துணி மணி மக்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கும்